நான் சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் வந்து நல்லா வரைவே அது வந்து என் ஃபேமிலிக்கு தெரியும் என்னோட ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து நல்லா ட்ராயிங் வரைவே அப்படின்ட்டு ஸ்கூலில் வந்து காம்பிட்டிஷன்லாம் வைப்பாங்க ட்ராயிங் காம்பிட்டிஷன்லாம் அதில் வந்து நான் கலந்துக்கிட்டு நான் தான் வந்து எல்லா காம்பிட்டிஷன்லேயுமே நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸே வாங்குவேன் ட்ராயிங்க்கு அதனால் வந்து டீச்சர்ஸ் எல்லா என்ன சொன்னாங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ட்ராயிங் நீ நல்லா பண்ணுற நல்லா ஒரு ஆர்ட்டிஸ்மாரி நீ வரையற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து ஸ்கூலில் இருக் ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லருந்தே வந்து எனக்கு அரேன்ஜ் பண்ணாங்க இந்தமாரி ஒரு கண்காட்சி ஒன்று வருது அந்த போட்டியில நீ கலந்துக்கிட்டு உன்னோட ட்ராயிங்கை வந்து நீ வைக்கனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க அதனால் வந்து நான் என்ன ட்ராயிங் பண்ணலாம் அப்படி சொல்லி நான் திருவள்ளுவர் ஒரு ட்ராயிங்கை வரையலாம் நம்மளால எல்லாமே வரைய முடியும் சொல்லிட்டு அந்த திருவள்ளுவரோட ட்ராயிங்கை நான் வரஞ்சே அது வரஞ்சது கண்காட்சியில் வந்து என்னோட ட்ராயிங்கை நான் வச்சே அது வந்தோங்க எல்லா ஆர்ட்டிஸ்டுமே வந்து இது யார் வரஞ்சதுன்னு சொல்லி கேட்டு நீ நல்லா வரஞ்சிருக்க அப்படி சொல்லி எனக்கு எல்லாருமே வந்து என்ன பாராட்டினாங்க எல்லாருமே வந்து என்ன பாராட்டி நீ நல்லா வரையிற நீ எப்போயிலேர்ந்து ட்ராயிங் வரைய கற்றுக்கிட்ட உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நீ யார் வந்து ஒனக்கு சொல்லி கொடுத்தா அப்டின்லாம் கேட்டாங்க எனக்கு வந்து யாருமே சொல்லி கொடுக்குல எனக்கு ஒரு நேச்சுரல் வந்து எனக்கு அப்டியே வரையின்னு அப்படி சொல்லி எனக்கு சின்ன வயசுலேந்தே ஆசை அதனால் நான் சின்ன வயசுலேந்தே நான் நேச்சுரல்லலாம் வரஞ்சு வரஞ்சு எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு டைமு கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ராயிங்கில வந்து நான் எல்லா டைம்மே நான் ட்ராயிங்கில ஃபோகஸ் பண்ணி நான் எல்லாமே நான் வரஞ்சு இப்போ வந்து நல்லா வரஞ்சு ஒரு கண்காட்சியில வைக்கிறே என் ட்ராயிங்கை அதனால அந்த கண்காட்சியில வச்சது கூட எனக்குதான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அந்தளவு என்னால் அந்த இதெல்லாம் மறக்க முடியாது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு கண்காட்சியில வச்சு வாங்கர்தலாம் என்னால் மறக்க முடியாது